விலங்குகளை வந்து வா வா பராமரிக்கிறதுக்கு வந்து அப்போ உள்ள பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனால் கோழிக்கெல்லாம் நோயெல்லாம் வந்துடும் நோய் வந்துருச்சுன்னால் அப்புறம் ஒவ்வொன்றா ஒ ஒரு கோழிக்கி நோய் வந்துச்சுன்னால் எல்லா கோழிக்கும் லைன்னாக நோய் வந்துடும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கனால் இந்த கருவாட்டு தூள் இதெல்லாம் க கருவாட்டு தூள் அரிசி இதெல்லாம் மிக்ஸ் க கலந்து அதுக்கு போடுவாங்க அப்புறம் இந்த கரையான் இதெல்லாம் கொண்டு வந்து கரையான் தட்டி அந்த அதில் வர புழுவு பூச்சிகளை உண்ண வைப்பாங்க இதனால் வந்து அது நோய் எல்லாம் கொஞ்சம் தடுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு காயமே ஆயிடுச்சுனாலும் அதுக்கு மஞ்சள் தூள் வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்குறதுனாலே வந்து அந்த விலங்குகளை வந்து ச சரியாயிடும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கோழிகளெயல்லாம் வளர்த்துனோம் சின்ன சின்னது கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொர கொரனு படுத்திருந்துச்சுன்னால் கூட அதுக்கு அந்த கருவாட்டு தூளெல்லாம் போட்டோம்னால் கருவாட்டு தூளுக்கு நல்லா சாப்பிட்டுச்சுன்னால் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக வ வளரும்